எங்கூரில் நடக்கக்கூடிய கலைகள் வந்து கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடியாட்டம் மயிலாட்டம் இந்த மாதிரி பல கலை கலைகளெலாம் எங்கள் ஊரில் நடத்துவாங்க அதில் கரகாட்டம்தான் ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப வந்து மைனூட்டாக ஆடுவாங்க டிஃப்ரென்ட்டாக இருக்கும் அந்த கலைகளெலாம் பார்க்க வந்து ரொம்ப அழகாவும் இருக்கும் அதில் கரகாட்டங்கிறது அந்த தலையில் கரகம் வச்சு ஆடுவாங்க அவ்வளோ பர்ஃபெக்ட்டாக ஆடுவாங்க எங்கேயும் கீழே விடாமல் அவ்வளோ ஹாண்டில் பண்ணி ஆடுவாங்க இதுவே நம்ப இதுக்கு வந்து அந்த கரகத்தை வச்சால் தாங்கிக்கவே முடியாது அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட நிற்காது அது அவங்க அந்த கரகத்தை வச்சு ஆடறத்துக்கு அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான அதிலேயே சின்ன சின்ன வித்தைகள் செய்வாங்க இந்த கரகத்தை தலையில் வச்சுக்கிட்டே குனிஞ்சு கண்ணால் காசு எடுப்பாங்க ஊசியெலாம் எடுப்பாங்க இந்த மாதிரி பலவகையான பொருட்களை வச்சு டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட்டாக ஏதாது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த கரகத்தை தலையில் வச்சுக்கிட்டே பாட்டில் மேல் ஏறி நிற்பாங்க அது அப்போயும் அந்த கரகம் வந்து விழாமல் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து மயிலாட்டோன்னால் அந்த மயிலிறகை வந்து வச்சுக்கிட்டு மயில் மாதிரியே டான்ஸ் பண்ணி காமிப்பாங்க மயில் இப்படி ஆடணும் ஒரு டிஃப்ரெண்ட் மாடலில் வந்து ஆடி காமிப்பாங்க அதுக்கப்புறமா வந்து இந்தமாதிரி டான்ஸ் கலைத்துறைகள் ஃபேஷன் ஷோக்களெலாம் நடக்கும் இதை மாதிரி மாறுவேடம் போட்டுகிட்டு கலைஞர்கள் இப்போது உள்ள டான்ஸ் நடிகைகள் மாதிரி மா போட்டுகிட்டு அப்புறோம் விஜய் மாதிரி அப் கமலஹாசன் மாதிரி புதுசு புதுசாக வேடங்கள் போட்டு அதையும் நடிச்சு காமிப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வந்து ஒவ்வொருத்தவர்களும் வந்து அவங்களுடைய மாடல்ஸ் வந்து வெளிப்படுத்துவாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்